நான் சமீபத்தில் போன சுற்றுலா பயணம் பார்த்தீங்கனா கேரளா போயிருந்தோம் மயிலாடுதுறையில் இருந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூர் போயிட்டு ஈஷா கோவிலுக்கு போனோம் ஈஷா கோவிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லிங்கம் வடிவில் ஒரு செலை இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கு இன்னும் அந்த மாதிரி நாங்கள் உள்ளே மாட்டு வண்டியில் பின்னாடி ஒரு கோயிலிருக்கு அங்கே போனிஷ்கல்லு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது அந்த குளத்துல வந்து நடுவில் லிங்கம் வெச்சிருக்காங்க அந்த லிங்கத்தை வந்து நம்ம போட்டிருக்கற டிரெஸ்ஸை போடக்கூடாது அங்கே ஒரு டிரெஸு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நம்ம போயிட்டு நம்ம கையால் அந்த லிங்கத்தை அபிஷேகம் பண்ணிட்டு வரணும் அது அபிஷேகம் பண்ணும்போது ஏதோ சின்ன வைப்ரேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்தோம் பார்த்துட்டு வந்து மெடிடேஷன் ஹாலுக்கு போனோம் மெடிடேஷன் ஹாலுக்கு போகும்போது ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் நாங்கள் தியான மண்டபத்துக்கு கூட்டு போனாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சத்தம் கூட வரக் கூடாதுன்னு சொல்லிட்டு எங்ககூட வந்தவங்களை வளையலுக்கு டேப்பு கொலுசுக்கு டேப்பு ஒரு சின்ன சத்தம் கூட வராதளவுக்கு பண்ண அந்த இடத்துக்கு போனொடனே ஒரு மாதிரி மைண்டு பீஸாக இருந்துச்சி அந்த அமைதியை கேட்டொடனே ஒரு அந்த அமைதி வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சி நல்லாருந்துச்சு அந்த எடம் பார்க்கறத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது ஒரு என்ன ஒரு நந்தி இருக்குது நந்தியை பார்க்கவும் நல்லாருக்குது நந்தியை பார்த்துட்டு அப்புறம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த பெரிய லிங்கத்துலருந்து போகிற வழி ஃபூராக ஒரு மாதிரி இந்த கல் கல்வெட்டுங்களை பாம்பை வரஞ்சு ஆர்ட்டிஷா செதுக்கி வெச்சிருக்காங்களாம் அதை பார்க்கவே நல்லாருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் மாட்டு வண்டியில் வந்துட்டோம் மாட்டு வண்டியில் வந்துட்டு கொஞ்சம் அது கூட ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் நேராக கேரளா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேரளா போகிறதுக்கு கேரளாவுக்கு போகும் போது இந்த பக்கம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொழாமும் டேம் டேமுக்கு போனோம் டேமுக்கு போ போ டேமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் ரோப்காரு ட்ராவல் ட்ராவல் போ ரோப்காரில் போனோம் ரோப்காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா டேமுக்கு நடுவில் தண்ணி வேகமாக போகுது மேலே ரோப்காரில் போனோம் நான் ஒரே ஆள் தான் அதில் போனதில் ரொ ரொம்ப பயமாகவே இருந்துச்சி ஹேப்பியாகவும் இருந்துச்சி நான் அந்த ரோப்காரில் ஃபஸ்ட் டைமில் ஃபஸ்ட் டைம் தான் போனேன் ஆனால் வ அது நான் நடுவில் போன உடனவே நின்றுடுச்சி இந்தப் பக்கம் தண்ணி வேகமாக வந்துட்டிருக்கு நடுவில் நின்றுக்குது ரொம்ப பயந்துட்டேன் அதுக்கப்புறம் பயத்தோட சந்தோஷமாக ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சி பார்க்கறத்துக்கு மேலேருந்து லைனாக நிற்கவே நிற்காது ரோப்காரு அப்படே அப்படே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி உக்கார்ணும் ரன்னிங்கில் இறங்கணும் நான் நான் போகிற டைம் பார்த்தா கரெக்டாக அப்போ தான் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணவொடனே செம்ம கூட்டம் அந்த ரோப்காருக்கே தண்ணி வந்து வேகமாக வந்துட்ருந்துச்சி வழி புஃப் ஃபூராக ஃபுல்லாக நிறையா மரம் பச்சை பசேல்னு இருந்துச்சி இடம் அந்த இடம் அதை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம் அத்திரப்பள்ளி ஃபால்ஸு பார்க்க சூப்பராக இருந்துச்சு அதேமாதிரி நல்லாவும் இருந்துச்சி நாங்கள் நல்லா அந்த தண்ணியில் நான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி அந்த சத்தம் நல்லாயிருந்துச்சி ஃபால்ஸோடய சத்தம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அதை எங்கள் பசங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த ஸ்பாட்டை வந்து அடுத்து அங்கேந்து நாங்கள் நேராக மூணாறுக் கிளம்பிட்டோம் மூணாறு வந்து போகிறத்துக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சி ஸோ இன்னும் ஒரு மூணாறு பத்து கிலோமீட்டர் இருக்கும்போது நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஸ்டே பண்ணிவிட்டோம் ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு போகும்போது சத்தம் மட்டும் அதிகமாக கேட்டுச்சு ஆனால் அங்கே இருட்டில் எதுவுமே தெரியல எங்களுக்கு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு அந்த சத்தம் மட்டும் ஜோராக கேட்டுச்சு ஆனால் நைட்டில் அங்கே இருட்டில் லைட்டே இல்லை ஒன்றுமே தெரியல அதனால் ஃப்ளாஷ் அடிச்சுட்டு பார்த்தா கூட ஒன்றுமே தெரியல நான் சாப்பிட்டு மறுபடியும் ரூம் போயிட்டோம் விடிகாலம் வந்து அந்த ஸ்பாட்டை பார்க்கும்போது எங்களுக்கே பயமாருந்துச்சி நம்ம ரைட் நைட்டு இங்கே நின்றுருக்கோமானு அந்தமாதிரி ஆகாயம் ஃபால்ஸ் மாதிரி பெரிய ஃபால்ஸு தண்ணி ஜோராக வந்துட்டிருக்கு நம்ம இ நைட்டு இங்கேயா இருந்தோம் நானே பயந்துட்டேன் காலையில் வந்து பார்த்துட்டு அந்தளவுக்கு ஃபால்ஸு ஃபோர்ஸாகவும் நல்லாருந்துச்சி பார்க்கறத்துக்கு காலையில் ஃபால்ஸை பார்த்துட்டு நேராக மூணாறுக் கிளம்பிட்டோம் ஸ்ட்ரெய்டாக நேராக நாங்கள் மூணாறுக்கு டாப் ஸ்டேஷன்க்கு போயிட்டோம் டாப் ஸ்டேஷன் ஃபுல்லாக பீக்குக்கு போயிட்டு டாப் ஸ்டேஷனில் நல்லா என்ஜாய் பண்ணோம் மலை உக் மலை உச்சிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணோம் ம ஆனால் மலை உச்சிக்கு போகிறதுக்கே மதியானம் மூணு மணி ஆகிடுச்சி காலையில் கிளம்புனது நடு வழிலே நடுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டேம்ஸ் பார்த்தோம் அதேமாதிரி ஃபாரஸ்ட்டு பார்த்தோம் யானை சவாரி போனோம் நடுவில் யானை சவாரி போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழை அங்கே போகும்போது ந நடுவில் பார்த்தீங்கன்னா வீடுங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக கட்டியிருக்காங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக கட்டியிருக்காங்க வீடு வந்து பார்க்கும்போது மலைக்கு நடுவில் ஒரு மாதிரி பழைய காலத்து வீடு மாதிரியும் நல்லாயிருக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அதே மாதிரி ஒரு ஸ்கூல் பார்த்தேன் ஸ்கூலு பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் பாதி மலை ஸ்கூலு அதுக்கு மேலியும் மலை இருக்குது அது ஸ்கூலுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி எங்கள் பசங்களாம் இந்த ஸ்கூலில் என்னை படிக்க வைப்பா நான் இங்கேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அதை மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி அந்த போகிற இடம் நல்லா சாப்பாடுமே சரி எங்கே பாத் போனாலும் நான்வெஜ் நல்லா தான் இருந்துச்சி சாப்பாடு எல்லா இடத்திலுமே கேரளாவில் சாப்பிட்டதுக்கப்பறம் கட்டன் சாயா கம்பல்சரி குடிச்சா சாப்பாடு ஜீரணமாகுதுன் சொல்லிட்டு எங்கே போனாலும் சாப்பிட்டதுக்கப்பறம் இந்த கட்டன் சாயா மட்டும் க கன்ஃபார்மாக கு எடுத்துட்டு வந்துடறாங்க கேட்டு அதை குடிச்சவொன்னே ஆட்டோமெட்டிக்காக டைஜெஸ்ட் ஆகிடுது நல்லாவும் இருந்துச்சி கட்டன் சாயா ஸோ கேரளாக்கு போனால் யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த கட்டன் சாயா குடிங்க நல்லாவும் இருக்குது அதை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து நேராக அன்னிக்கு நைட்டு ஃபுல்லாகவே டாப் ஸ்டேஷன்லருந்து ஃபுல்லாகவே அந்த இடம் டாப் ஸ்டேஷன்லருந்து கீழே வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டோம் காலையில் ஏழுஞ்சி விடிகாலம் அங்கேருந்து நாங்கள் ஆழம்புழா கிளம்பிட்டோம் எங்களுக்கு ஆழம்புழா போகிறத்துக்கு ஒரு நாலு மணிநேரம் ஆச்சு ஆழம்புழா போயி தான் நாங்கள் வந்து முன்னாடி எங்கள் அண்ணா மோ ஒர்க் பண்ணிட்ருந்தாரு போட் ஹவுஸில் வந்து ஸோ நாங்கள் வந்து நேராக ஃபஸ்ட்டு பீச்சிக்கு போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் பத்து மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு ஆழம்புழாக்கு போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்பறம் ஒரு பதினொன்றரை மணிக்கு நாங்கள் நேராக போட் ஹவுஸ்க்கு போயிட்டோம் போட் ஹவுஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ்க்கு போனவொடனே எங்களுக்கு வெல்கம் டிரிங்க் கொடுத்தாங்க வெல்கம் டிரிங்க் கொடுத்துட்டு இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கேட்டாங்க எத்தனை பேரு வ நான்வெஜ் சாப்பிடுவீங்க எத்தனை பேரு வெஜ் சாப்பிடுவீங்கன் சொல்லிட்டு அவங்களுக்கு நான் காலையில் சொல்லிவிட்டோம் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மத்தியானம் போட்டில் சமைச்சிக் கொடுத்தாங்க ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் போட் எடுக்க ஆரம்மிச்சிட்டாங்க நல்லா ஸ்லோவாக சுற்றி பாக்கட்டு இந்தப் பக்கம் ரைட் சைட்லேயும் வீடு லெஃப்ட் சைட்லேயும் வீடு ஃபுல்லாக தண்ணி தண்ணியில் வீடு இருந்தாங்க வாசல் படிக்கும் த அங்கேருக்க தண்ணிக்கும் பெருசாக ஒரு ரெண்டடி தான் இருக்கு நம்ம நார்மலாக வண்டி வெச்சிருக்கிற மாதிரி எல்லாரும் போட் வெச்சிருக்காங்க போட்டில் காய்கறி விற்கிறாங்க போட்டில் ஐஸ் விற்கிறாங்க போட்டில் எல்லாமே மளிகை சாமானே போட்டில் தான் எடுத்துன்னு போயி விற்கிறாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு போட் இருக்குது பார்க்க நல்லா இருந்துச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி போட்டில் மீனை புடிச்சி மத்தியானம் சமைச்சி கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கு ஒரு மூணு மணிக்கு ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு அங்கேயே சமைச்சிக் கொடுத்தாங்க சாப்பாடும் ரொம்ப அருமையாக இருந்துச்சி மீன் சிக்கன் ஸ் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சிங்க அப்புறம் அங்கேயே ஃபஸ்ட் போட்டோட பேல ஃபஸ்ட்டு மேலே மா மா மாடி மாதிரி கட்டியிருந்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுப் போட்டு ஜோராக சவுண்டு வெச்சு ஹோம் தேட்டர் மாதிரி செட்அப் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஜா எங்கள் கூட இருந்தவங்களாம் ஜாலியாக பாட்டை கேட்டு நல்லாவே டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்பறம் போட் எடுத்துனவொடனே நடுவில் சரியான மழை போட்டில் சரியான மழை இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி பாக்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு நிறைய புகைப்படம் புகைப்படம் எடுத்தோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி அதுக்கப்புறம் அங்கே அங்கேருந்து பார்த்தீங் நேராக ஒரு சர்ச்சு ஒன்று வரும் நம்ம ஒரு படத்துலலாம் பார்த்துருப்போம் இந்த சர்ச்சு வந்து பார்க்கறத்துக்கு சூப்பராக இருந்துச்சி அதேமாதிரி பெயிண்ட் பண்ணி நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேயும் ஃபோட்டோ எடுத்து அங்கேருந்து நாங்கள் ஒரு டேம் ஒன்று இருந்துச்சு சின்னதாக அந்த டேம்மில் பார்த்தோம் டேமும் நல்லா இருந்துச்சி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டு கிங்கு போட்டு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தனியாக நம்ம பே பண்ணும் போட் ஹவுஸ் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற போட்டு அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணோம் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் போட்டில் ஸ்டே பண்ணிவிட்டோம் நைட்டு சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்தாங்க நைட் சாப்பாடும் என்ன வேணுன்னு சொல்லிட்டு கேட்டு நம்மளுக்கு தேவையானதைத்தான் அவங்க சமைச்சிக் கொடுத்தா நம்ம நம்ம சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு கூட்டு போயிருந்தாங்க அந்த இடத்துல வந்து நண்டு பிரான்னு இறா எல்லாம் எடுத்தாங்க எதனா நீங்க வாங்கி கொடுத்தா நான் சமைச்சிக் கொடுத்து தரேன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் மீன் மட்டும் போதும்ன்னு சொல்லிவிட்டோம் மீன் மட்டும் சமைச்சிக் கொடுத்தாங்க சிக்கனும் சமைச்சாங்க நைட்டுக்கு சாப்பாடு சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாப்பாடும் நல்லாருந்துச்சி அதேமாதிரி நான் ஏசி போட் தான் புக் பண்ணோம் நல்லாவே தூக்கமும் நல்லா தூங்கினோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் நைட்டு ஃபுல்லாகவே மறுபடியும் காலையில் ஆறு மணிக்கு போட் எடுக்க ஆரம்மிச்சாங்க அப்படியே பொறுமையாக வரும்போது அந்த போட்டோடய தண்ணிலேருந்து சன்ரைஸ் பார்க்க அருமையாக இருந்தச்சி சன்ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சி அங்கே அந்த வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடு ரெசார்டில் கட்டியிருக்காங்க பார்க்கறத்துக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சி அப்போயும் எனக்கு கரெக்டாக டிஃபனும் செஞ்சுக் கொடுத்தாங்க டிஃபன் வந்து பிரெட் அல்வா மேகி அந்தமாரி டிஃபன் பண்ணிக் கொடுத்து எங்களுக்கு கரெக்டாக மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கு போட்லருந்து கீழே இறக்கி விட்டாங்க லைஃப்பில் கா மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சி இந்த போட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்பறம் போட்டை பிடிச்சி தான் நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடி அங்கேருந்து நாங்கள் நேராக மயிலாடுதுறைக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த ட்ரிப்பு தான் நான் எங்களுக்கு மறக்க முடியாத ட்ரிப்பு லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாரும் கேரளா விசிட் பண்ணுங்க போகிற வழி பூரா நல்லா பச்சை பசேலிருக்கும் நிறைய சர்ச்சு நிறைய கோவில்ஸு அந்த பில்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் இங்கே பாசி பிடிச்சது ஒரு மாதிரிருக்கும் ஆனால் அங்கே பில்டிங்ஸ் எல்லாமே அந்த செவருங்க பாசி புடிச்சொடனே பார்க்க ஒரு அழகாகருக்கு கிரீன் கலரில் ரொம்ப அருமையாக இருந்துச்சி பார்க்கறத்துக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சி சரியான மழை மழையில் மலை மேலே போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பை வந்து மறக்கவே முடியாது என்னால் லைஃப்பில் அந்தமாதிரி ட்ரிப்பாக இருந்துச்சி கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கேரளாவுக்கு ட்ரிப்பு போயிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ட்ரிப்பாக இருந்துச்சி அந்த ட்ரிப்பு மட்டும் என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி கண்டிப்பாக எல்லாரும் கேரளா ட்ரிப்பை விசிட் பண்ணிப் பாருங்க நானே இன்னும் கேரளாவில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது எ எங்களால் முடிஞ்சதை மட்டும் ஒரு ஓ ரெண்டு நாள் போயிட்டு வந்துவிட்டோம் கண்டிப்பாக என் கையன் காலேஜ் படிக்கிறான் அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட்டு போயிருந்தேன் ஸோ இப்போ ம மறுபடியும் கூட்டு போக சொல்கிறான் கண்டிப்பாக நாங்கள் அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாம் பார்க்கறோம்